எனக்கு சின்ன வயசில் தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி அதனால் நான் ஹாஸ்பிடல் போகும்போது மூணு நாள் எனக்கு பெரிய பெரிய இன்ஜெக்ஷனெலாம் கொடுத்தாங்க ரொம்ப பாடியெல்லாம் ஹீட் ஆகி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த தொண்டை வலி குறஞ்சது ஆனாலுமே அந்த இன்ஜெக்ஷன் போட்ட வலி எல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது இதுக்கு தொண்டை வலிக்கு என்னை கேட்டால் பெஸ்ட்டு மருந்து எதுன்னால் உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிக்கிறது தான் என்ன பண்ணணுன்னால் நைட்டு தூங்குகிறத்துக்கு முன்னாடியும் காலையில் தூங்கி எழுந்ததுமே சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளித்து துப்பணும் அப்படி செய்யும்போது தொண்டையில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் அது அழித்திடும் தொண்டையில் இருக்கக்கூடிய சின்னச் சின்ன கிருமிகள் எல்லாத்தையும் அது அழித்திடும் அது மட்டும் இல்லாமல் தொண்டை வலி திரும்பவும் இருக்குது அப்படின்னா பாலில் மஞ்சள் போட்டு அது க கொஞ்சம் வெது வெதுப்பான பாலில் மஞ்சள் போட்டு கலக்கி குடித்தோம் அப்படின்னா தொண்டை வலி ஓரளவுக்கு குறஞ்சிரும் இல்லை இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா குப்பைமேனி இலை வந்து இங்கே கிடைக்கும் அது சாதாரணமாகவே இருக்கக்கூடிய செடி தான் குப்பைமேனி செடி அந்தச் செடியினுடைய இலையை பறித்து அதில் இருந்து சாறு எடுத்து அதில் மஞ்சள் தடவி அதை கழுத்தில் பற்று போட்டோம் அப்படின்னா தொண்டை வலி ரொம்ப சீக்கிரமாகவே நல்லா ஆகிடும் தொண்டைக்கு வந்து இ இதமாக வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய பானங்கள் அந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா தொண்டை வலி சீக்கிரமாகவே நல்லா ஆகும் தொண்டை வலிக்கும்போது சில்லுனு இருக்கக்கூடிய பானங்களை குடித்தா அது உடம்புக்கு செட்டாகாது வலி அதிகமாகிடும் அதனால் தொண்டை வலிக்கு சிறந்தது உப்பு தண்ணியில் கொப்பளிக்கிறது தான்